அப்பா நம்ம கிராமத்தில் பார்த்திட்டிங்கன்னா தக்காளி வச்சுட்டா வெங்காயம் வச்சா அடடடடடா ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்கிது அது தோட்டதுக்கு தோட்டம் மயில் வந்து பிச்சு பிச்சு பிச்சு வீசிட்டுப் போயிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொழிலே செய்ய முடியலை ஏன் இந்த ஒ மயிலுகள் வந்து எடுக்கிறது என்ன தண்ணி உள்ளே கொண்டு போய் சேர்த்துனா என்ன ஐந்நூறு அடி ஆயிரம் அடி போட்டால் தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருந்ததுன்னால் விவசாயம் எப்படித்தான் பார்க்கறது மழையா நம்ம நெனைச்ச நேரத்துக்கு மழையும் வர மாட்டேங்கிது அதுக்காக ஒரு தொ தொழில் செய்யலான்னால் போய் உரம் பொருட்கள் வாங்க போனால் உரம் வாங்கப் போனால் அடடடடடா என்ன ரேட்டு சொல்கிறாங்க என்ன ரேட் சொல்கிறாங்க இந்த ரேட்டை போட்டு உள்ள போட்டு குடுக்கணுன்னா ரொம்ப கட்டமாட்டங்குது ஏர் ஓட்டுறதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ ட்ராக்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ட்ராக்டரை வச்சு ஓட்டினா அவன் கேட்கறதப் பார்த்தா பயங்கரமாக இருக்குது மழையும் இல்லை தண்ணியும் இல்லாமல் எப்படி அந்த விவசாயத்தை மண் ஈரமாக இருந்தால் தான் நம்மளுக்கான வழி கிடைக்கிம் மண்ணே மலடாகிட்டு போயிட்டிருக்குது